நம்ம ஒரு தொழில் தொடங்குனோம்னா அதுக்கு முதலில் போட்டியாளர்கள் நிறையா பேர் இருப்பாங்க எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து ஒரு கார் வாகனம் வாங்கி வாடகைக்கு விடபோறோம்னா அதுக்கு முன்னாடியே கார் வாகனம் வச்சுருக்கவுங்க வஞ்சி வந்து போட்டியாயிருப்பாங்க அவங்க நமக்கு அவங்க சொல்லுவாங்க அடே அவன்கிட்ட வாங்காதேடா அவன்கிட்ட ஓட்டாதேடா அவன்கூட ஓட்டுறேன் க டயத்தை கூட போகிறான் பண்ணுறான் அப்புடின்னு சொல்லுவாங்க நமக்கு எதிரிகள் வந்து நிறைய நம்ம வந்து எதிரிகள் நமக்கு அதிகமாக அதிகமாக நம்ம வளர்றோம்னு அர்தோம் அதுவும் இல்லாமல் கிராமப்புறம் ஏரியாங்களில் வந்து தொழில் ஒரு தொழில் தொடங்குறோம்னால் எதிரிகள் அதிகமாக உருவாகுவாங்க ஒரு தொழில் தொடங்கி மேலே வரவங்களுக்கு கிராமப்புற ஏரியாங்களில் வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஒரு சாதாரண பெட்டி கடை தொடங்கணும்னா கூட இன்னொரு பெட்டி கடைக்காரன் வந்து தொடங்க விடக்கூடாதுனு நினைப்பேன் அவனுக்கு ஏன் அந்த மெட்டரியல் கொடுக்குறே பொருள் கொடுக்குறே எதுக்கு அவன்கிட்ட வாங்கறே நான் கூட வாங்கறேன் நாளைக்கு கடையை காலி பண்ணிடுவேன் அப்புடின்னு நிறைய எதிரிகள் உருவாகுகிறாங்க அது எல்லாத்தையும் சவாலெலாம் தவிர்த்து ஒரு ஆள் வளர்றதுங்கிறது ரொம்ப மேன்மையான விஷயம் வளர்ந்துட்டாங்கனா அவங்க எளிதில் மேலே வந்திட்லாம்